இப்போ எங்கள் ஊர் மாநிலத்துலேயே பொருளாதார அதுக்கப்புறம் முன்னேற்றம் முன்னேற்றத்துலேயும் வளர்ச்சியிலேயும் எங்கள் பகுதியில் கலை அதுக்கப்பறம் கைவினை துறையிலேயும் நாங்கள் புதுசாக உ உருவாக்குகிறாங்க உ உரு ரொம்ப உதவுகிறாங்க அது என்னென்னன்னால் வேலை வாய்ப்பு இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கிற பசங்க இருபது வயதுக்கு இருபத்தி நாலு வயது இருக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னா ஒரு நா அந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடியாது அதனால் வந்து ஒரு நல்ல வேலை வேலை வாய்ப்பு வந்து அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து உருவாக்கி தருவாங்க அதுக்கப்புறம் ஏற்றுமதி ஏற்றுமதி வந்து இப்போ ஒரு பிஸ்கெட் பிராண்டாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் புது புது காய்கறியாக இருக்கட்டும் மெடிசன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான இந்த மாத்திரைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் ஏற்றுமதி செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்ப மாசுபடாமல் இப்போ சில சில குப்பைகள்லாம் வந்து இந்த வேலை ஆட்களை வச்சு சுத்தம் பண்றாங்க விற்பனைகளும் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது விற்பனைகள் வந்து ரொம்ப புதுசு புதுசான விஷயங்களும் அதுக்கப்புறம் புது விதமான கண்ணுக்கு அழகான சூப்பராகவே இருக்க இருக் இருக்கக்கூடிய டிசைன்ஸில் நெக்லஸாக இருக்கட்டும் ஒரு ரிங்காக இருக்கட்டும் தோடாக இருக்கட்டும் காதணியக்கூடிய டிஃப்ரெண்டான தோடுகளாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம போடுற ஷூவாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு அழகான ஒரு விற்பனை வந்து கொண்டு வர்றத்துக்கு இந்த உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் இல்லாமல் ரொம்ப அருங்காட்சிகளும் வச்சுருக்காங்க இந்த சின்ன குழந்தைகளுக்கு டைம் பாஸ் பண்ண பெரியவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட்டிக்கலாவும் ஒரு சூப்பரான ஒரு ஒரு இதாவுந்தான் வச்சுருக்குறாங்க ஒரு டைம் பாஸாகவும் டைம் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு ஏரியாவாக வச்சுருக்குறாங்க கண்காட்சிகளும் அங்கே நிறையா போடுவாங்க நிறையா இந்த கயிற்று மேல் நடக்கிறது அதுக்கப்புறம் அந்த தூரி விளையாடுறது அதுக்கப்புறம் ராட்டினம் அதுக்கப்புறம் பெரிய இந்த சறுக்கு மரம் ஏர்றது சறுக்கு மரம் விளையாடுறது அந்த மாதிரி விஷயங்களும் அங்கே இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து மாநில பேர் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த மாதிரி வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க